வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டத்தை பராமரிப்பதுன்னா மலிவானது மலிவானது வந்து வீட்டு தோட்டத்தில் வந்து நம்ம வீட்டிலையே கத்திரிக்காய் தக்காளி இது மாதிரி முள்ளங்கி அவரை அப்புறம் இந்த மாதிரி விதைங்கெல்லாம் போட்டோம்னால் நம்ம வீட்டிலையே அந்த காய்கறி எல்லாம் நம்ம வச்சிக்கலாம் வெளியே நம்ம வாங்க தேவயில்ல கடைங்கள்ல போய் வாங்க தேவயில்ல இதே கிராமம் சைடு இந்த தோட்டங்களெல்லாம் இது பண்ணால் அது கொஞ்சம் வே மருந்து இது பண்ணும் அதுக்கொரு காசு செலவாகும் அது விலை உயர்ந்ததாக இருக்கும் அதை கொண்டு போய் அங்கே மார்க்கெட்டிங்ல போடுறது சந்தையில் போய் சேல்ஸ் பண்ணுறது அது ஒரு இதாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலையே இது பண்ணி நம்ம வீட்டு தோட்டத்தை இது பண்ணினா அதனால நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட் விட ரொம்ப நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும் தக்காளியும் கெடைச்சிரும் கத்திரிக்காயும் கெடைச்சிரும் காய்ங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வீட்டில இருந்தே நம்ம வீட்டுக்கு ப வீட்டு பக்கத்திலே வீட்டு தோட்டத்தில் வந்து பராமரித்து நம்ம நம்மளுக்கு அது தேவையான கீரைங்க புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி கருவேப்பிலை காய் முருங்கைகா வாழைக்கா இந்த மாதிரி இது காய்ங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வீட்டிலையே இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து வெளியில போய் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை அது நம்மளுக்கு மலிவானதாக நம்ம வீட்டிலையே கெடைச்சிரும் விலைய கொடுத்து நம்ம வாங்க தேவயில்ல அது விலையையும் அந் நம்ம வெளியில போய் வாங்கும்போது அது விலை உயர்ந்ததாக இருக்கும் அது நம்மளுக்கு வந் நம்ம வீட்டிலையே வாங்கிட்டால் அந்த விலையை வந்து நம்மளுக்கு அது கெடைச்சிரும் ஆனால் வெளியே தோட்டம் தோட்டத்தில் வெளி நம்ம தோட்டத்து பெரிய தோட்டமாக பெரிய காடு செடி மாதிரி வச்சோமா அது நம்மளுக்கு அவ்வளோவாக அது ஒரு செலவு ஆகும் எல்லாம் அந்த மருந்து செலவு மருந்து இது வாங்கிறது அது வாங்கிறது அப்படின் சொல்லி அது வரும் வெலை அதிகமாக இதாகும் ஆனால் நம்ம வீட்டு தோட்டங்கள்லாம் அவ்வளோவா செலவு ஆகாது நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கே கெடைச்சிரும் நம்ம வீட்டிலையே அது மலிவானதாக நம்ம வர மிளகா போட்டோமா அந்த வெதை போட்டால் ம மிளகா கிடைக்கும் அது நம்ம மலிவானதாக நம்ம வீட்டிலையே அதை வச்சிக்கலாம் விலை உயர்ந்த அந்த பொருளுமே தான் நம்மளுக்கு விலை உயர்ந்ததாக நம்மளுக்கு வீட்டிலையே கெடைச்சிடும் நம்ம போய் வெளியே காசு கொடுத்து அதை வாங்க தேவயில்ல வீட்டு தோட்டம் வந்து இருக்கிறது ரொம்ப மலிவானது தான் அது நம்ம வெ வெளியில் வாங்கும்போது தான் நம்மளுக்கு அது விலை உயர்ந்ததாக அது கிடைக்கும் காசு கொடுத்து வாங்கும்போது வீட்டிலே இருந்தால் நம்மளுக்கு அது தேவையான இதெல்லாம் இது பண்ணி இது பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் எனக்கு இது தே பற்றி தெரியும்